ஹலோ மேம் நான் தீபா பேசுகிறேன் மேம் நாங்கள் ஒரு அக்ரிகல்சர் லேண்ட் வச்சிருக்கோம் மேம் அதில் மஞ்சள் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது நாங்கள் ஆல்ரெடி கிருஷ்ணா மஞ்சள் யூஸ் பண்ணோம் அது பெனிஃபிட்ஸ் அதிகம் இல்லை இப்போது கிருஷ்ணா மஞ்சள் வெரைட்டி இல்லாமல் உங்ககிட்ட எனி அதர் ப்ராண்ட் இருக்கா மேம் ஓகே மேம் ஆ ம் ஓகே மேம் இப்போது எனக் சொல்லுங்கள் இப்போது வேற என்ன ப்ராண்ட் போட்டால் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் சரி மேம் ஆ ஓகே மேம் ஆல்ரெடி ஏன்னா கிருஷ்ணா மஞ்சள் யூஸ் பண்ணி எனக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை இப்போ தான் நெக்ஸ்ட் வந்து வேற எதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் ஆ ஓகே மேம்

ஓக் ஓகே மேம் எனக்கு இப்போது வந்து வேற நம்ம கிருஷ்ணா இல்லாமல் வேற ப்ராண்டில் ஒன் கேஜி மட்டும் கொடுங்க நான் அது எப்படி இருக்குது ஆ ஒன் கேஜி போதும் மேம் அது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நான் மறுபடியும் ஏதோ எனக்கு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுனால் அதே ப்ராண்டில் நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன் மேம் ஆ ஆமாம் மேம் இப்போது கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னிக்கு ஈவினிங் வரலாமா மேம்

ஒரு ஃபோர் ஓ க்ளாக் வந்துடுறேன் மேம் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க நான் வந்து பே பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் கண் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ